நான் எப்போவுமே முணுமுணுக்கிற பாடல்கள்னால் வந்து எனக்கு யுவன் சாங்ஸ் பிரதீப் ரங் பிரதீப்போட சாங்ஸ் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடியே முணுமுணுக்கிற பாடல் வந்து புதுப்பேட்டை படத்திலேருந்து ஒரு நாளில் அப்படின்னு ஒரு சாங்க் இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்காக ரொம்ப பிடிக்கும் என்னோட எப்பெல்லாம் சோகமாக இருக்கேனோ குழப்பமா இருக்கேனோ அப்பெல்லாம் வந்து அந்த சாங்ஸ் கேட்டால் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும் நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சினயே கிடையாது நம்மளை விட நிறைய பேருக்கு நிறைய பிரச்சின இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த சாங்ஸ் கேட்கும் போது